அதாவது ஆறுன்னு பார்த்திங்கன்னா கூடுதுறை கூடுதுறை அதாவது மூணு ஆறும் ஒன்றா சேர்றதுதான் கூடுதுறை ப ப பவானி கூடுதுறை அப்புறம் அதுலேருந்து இயற்கையாக மேட்டூரிலிருந்து நேராக இதுலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்டூர்லிருந்து மேட்டூர்லிந்து அப்படியே கூடுதுறை வந்து தான் போகுது அதுலிருந்து தான் பிரியுது அப்படி கே கே மேல் சித்தாறு சின்ன ஆறு இந்த பக்கம் பெரியாறு ரெண்டும் மூணு ஆறும் ஒன்றா சேருவதுனால தான் கூடுதுறை அது மெயினான இடம் கூடுதுறை அது இயற்கையா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மக்கள் குளிக்கிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கூடுதுறை அதை விட்டா காடு கரை அப்படினு பார்த்திங்கன்னா வயல் வரப்பில் பார்த்திங்கன்னா கூடுதுறைக்கு மேலே பார்த்திங்கன்னா மேட்டூரு நீர்வீழ்ச்சி பாயறது பூரா வயல் காடுதான் நல்ல ஏரிக்கா நல்லா இருக்கும் வயக்காடு மெயினானது அது மேட்டூர் தண்ணி பாயுறது அதிலிருந்து இங்கே எலந்தக்கொட்டை வாய்க்கால் வரைக்கும் இயற்கையாக பாய்றதுதான் நல்லா காடு கரை நல்லாயிருக்கும் விவசாயம் வெள விளைச்செல்லாம் நல்லா இருக்கும் அதுதான் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்களே அப்புறம் என்ன பண்ணுறது வயக்காட்டை எல்லாம் எம்ஜிஆர் பீரிட்ல மேலாலே தடை போட்டார் இப்போ யார் எந்த தடையும் கிடையாது அதுபாட்டுக்கு போட்டு பிளாட் போட்டு விற்றுக்கிட்டிருக்காங்க அதெல்லாம் யாரும் தடுப்பார் இல்லை வருங்காலத்தில் வந்து பசி இல்லாத நாட்டில் வந்து பசி இல்லாத அதாவது என்ன வேணாலும் இருந்து பொ பிழச்சிக்கலாம் எள்ளு இல்லைன்னா பிழச்சிக்கலாம் ஆனால் பசியால் யாரும் பிழைக்க முடியாது உணவு இல்லாது யாருமே இருக்க முடியாது உணவு தான் மெயினு பார்த்திங்கன்னா இயற்கையாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் தான் மெயின் விவசாயம் தவிர வேறு எதுவுமே மெயினு கிடையாது இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் வேலை பார்த்தா கூட அவன் சாப்பிட்டு வந்து தான் பார்க்கணும் இல்லையா அவனுக்கும் சோறு வேணுமில்ல கலெக்ட்ராக இருந்தாலும் சுகம் சோறு வேணும் எந்த தாசில்தாராக இருந்தாலும் எந்த அதி அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு மெயின் வந்து சோறு சோறு தண்ணி இது ரெண்டும் இல்லாத எந்த மனுஷனும் வாழ முடியாது வளரவும் முடியாது அது ஒன்று அதே மாதிரி இயற்கையாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடுதுறை மெயினு அதை விட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது அர்த்தநாரீஸ்வரன் அப்புறம் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது மெயின் வந்து கூடுதுறை